இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரையும் இப்போ எங்கள் ஊர் விளையாட்டுன்னா கபடி கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்த கபடி எடுத்துக்கிட்டோம்னா கபடியில் வந்து என்னென்னா பாயிண்ட்டு எடுக்கணும் பாயிண்ட்டு எடுக்கணும் ரைடு போய் பாயிண்ட்டு எடுக்கணும் டேக்கில் பண்ணி பாயிண்ட்டு எடுக்கணும் அப்படிங்குறது தான் இப்போ ரைடுங்கிற ஏழு பேர் ஒரு ஒரு அணிக்கு ஏழு பேர் அப்படிங்குறப்ப ஒரு ஆள் ரைடு போகிறப்ப அவங்கள பிடிக்கிறதோ அவங்கள வந்து அந்த கோட்டை விட்டு வெளில அனுப்புவதும் அவங்க காலையோ இல்லை அவங்க உடலை பிடிச்சி இழுத்து அனைவரும் பிடித்து அவங்கள பாயிண்ட்டு எடுக்கிறதோ இல்லைன்னா அதுலேருந்து ஒருவர் அந்த ரைடர் வந்து ஜம்ப் பண்ணியோ இல்லை எதாச்சு அந்த சந்து பொந்துலேலாம் பூந்து ஓடுகிறதோ இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கேம் வந்து நல்ல கேமு அந்த கபடியை வந்து நம்மளோட தேசிய பங்களாதேஷோட தேசிய விளையாட்டு அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டோட விளையாட்டுனா வந்து கபடி தான் ஃபர்ஸ்ட்டு கபடியை பொறுத்த வரையும் பலத்தையும் வேகத்தையும் வைச்சி தான் விளாட முடியும் கபடிக்கு வந்து வயதெல்லாம் கிடையாது கபடிக்குன்னு ஒரு வயது கெடையாது யார் வேணும்னாலும் கபடி வந்து சிறந்த ஆட்டம் அப்படிங்குறதோட கபடியை பொறுத்த வரையும் நிறைய பேர் விளாடலாம் ஒரு ஏழு பேர் விளையாடுகிறோம் அப்படிங்குறப்போ வந்து அதில் குறைய குறைய அந்த பாய்ண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒருவொரு டைமுக்கு மூணு பேருக்கு இருக்கிறப்ப அந்த ஒரு ஆளை பிடிச்சாங்கன்னா மூணு பேரோ ஒரு பேரோ ரெண்டு பேரோ இருக்கிறப்ப பிடிக்கிறப்ப அவங்களுக்கு எதிர்த்த அணிக்கு இரண்டு பாய்ண்ட் ஆகிரும் அதே மாதிரி போனஸ் லைன்னு வந்து நம்ம எப்படினா ஒரு ஆளையும் தொடாமல் வந்து இரண்டாவது கோட்டை தொடுறப்ப ஒரு பாய்ண்ட் நம்ம சுலபமாக கிடைக்கும் அதே மாதிரி பக்லைனை வந்து தொட்டால் தான் நம்மளால் முப்பது செக்கண்ட் விளையாட முடியும் பக்லைன் போடும் போதெல்லாம் நம்ம வந்து வெளியேற்ற படுவோம் அதை வந்து இப்போது வந்து இந்த கேம்ஸ் சொல்லுது